ஹலோ யாருங்க பேசுறது எங்கே எங்கிருந்து பேசுறீங்க யார் வேணும் சொல்லுங்கள் நான் வந்து ஷர்மா நான் ஷர்மா பஸ்ஸு ட்ரைவரு சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் எத்தினி பேர் போவீங்க

மூணு பேர் வர்றீங்களா ஆ சரி சரிங்க ஆ ஆ ஆ ஆ ஸிலீப்பர் கோச்சு இருக்குதுங்க எங்கள்கிட்ட நீங்கள் எப்படி வந்து ஏசி ட்ரெயினில் படுக்கிற வசதி இருக்குதோ அதே மாதிரி எங்கள் பஸ்ஸில் வந்து படுக்கிற வசதி எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஏசி வேண்ணா ஏசி நான் ஏசி பஸ்ஸும் இருக்குது ஏசி பஸ்ஸும் இருக்குது எங்கள்கிட்ட உங்களுக்கு எது வேணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம் நீங்கள் ஏசியில போகறேன்னாலும் ஏசியில போங்க புக் பண்ணுங்கள் இல்லை வந்து ஆட்னரி கோச்சில் போகணுன்னாக்கா அதுலயும் படுக்கிற வசதி எல்லாம் இருக்குது ஆட்னரி கோச்சில் கூட அப்படி படுக்கப் போகறதுன்னா அதையும் சொல்லுங்கள் எது வேணும் உங்களுக்கு வந்து ஏசி கோச்சு தான் வேணுமா சரி பண்ணுறேங்க மூணு பேருக்கா ஆ மூணு பேர் சரி பார்க்குறேன் வேக்கண்ட் இருக்குதான்னு பார்த்துட்டு நான் சொல்லுறேன் நான் உங்களுக்கு அது சொன்னா தான் நீங்கள் இது பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணுறீங்களா எப்படி கூகுள் பே பண்ணுறீங்களா ஆன்லைனில் கூகுள் பே பண்ணுறீங்களா ஆ சரிங்க

ஆ ஓகே ரைட்